எங்கள் கிராமப்புறத்தில் இருக்கிற மக்கள்லாம் வந்து பார்த்தோன்னா அதிகபட்சமாக அரசு பேருந்தை தான் யூஸ் பண்ணுறாங்க அதாவது இப்போ பெண்களுக்கு இலவசமாக வழங்கப்படும் பேருந்துன்னு சொல்லக்கூடிய நம்ப லோக்கல் பேருந்தை தான் யூஸ் பண்ணுறாங்க அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு அதிகபட்சம் ரெண்டு அல்லது மூணு முறை தான் எங்கள் கிராமத்துக்கு வந்துவிட்டு போவும் காலையில ஒரு தடவை வரும் ஒரு காலைல ஆறு மணிக்கு வந்துவிட்டு ஏழ்ரை மணிக்கு திருப்பி அரியலூர் அதாவது பக்கத்தில் இருக்கிற கிராமம் வந்து சிட்டிக்கு போயிவிடும் அடுத்து வந்து பார்த்தோம்னா திருப்பி ஒரு பதினொன்று பன்னெண்டு மணி வாக்கில் வரும் ரெண்டு மணி மூணு மணிக்கு போய்விடும் சிட்டிக்கு திருவாரூர் டிஸ்ட்ரிக் போய்விடும் அடுத்து வந்து பார்த்தோம்னா ஒரு திருப்பி நாலஞ்சு மணிக்கு வரும் ஒரு ஏழு மணிக்குலாம் போய்விடும் அவ்ளோ தான் இதுக்கு இடைப்பட்ட தூரத்தில் நம்ம நேரத்தில் நம்ம திருவாரூர் போகணும் அப்படின் நினச்சோம்னா போ முடியாது இல்லை யாராவது பக்கத்தில் இருக்க ஒரு சிட்டிக்கு போகணும் அப்படின்னு நினச்சாலும் போக முடியாது இது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு இதை வந்து நம்ம அதிகப்படுத்தணும் ஏன்னா சில மேலும் இன்னும் ரெண்டு மூணு பஸ்ஸை வந்து விட்டாங்கனா நல்லாருக்கும் இன்னும் ஒரு பஸ்ஸு மாற்று பேருந்து விட்டாங்கன்னா இன்னும் ஒரு மூணு சிங்கிள் அடிச்சாங்கன்னா கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் சௌரியமாக இருக்கும் அப்படி இல்லைனா மினி பஸ் அந்த இதை கொஞ்சம் அதிகப்படுத்திவிட்லாம் மினி பஸ்ஸு கிராமங்களில் ஓட்டுறது ரொம்ப கம்மியாக இருக்கு எங்கள் ரூட்டில் மினி பஸ் கொஞ்சம் விட்டாங்கன்னா ரொம்ப நல்லாருக்கும் அடுத்து வந்து பார்த்தோம்னா ட்ரெயின் ட்ரெயின் வந்து பார்த்தோம்னா ரொம்ப திருவாரூர்லருந்து இப்போ நம்ம மற்ற ஊருக்குலாம் போகணும்னா ரொம்ப கஷ்டமாக இருக்கு திருவாரூரில் அந்தளவுக்கு ட்ரெயின் வசதி இல்லை ட்ரெயின் வசதி கொஞ்சம் அதிகப்படுத்தணும் இப்போ சென்னைக்குலாம் போகணும்னா ட்ரெயின் கம்பார்ட்மெண்ட்லாம் ரொம்ப கும்பல் அதிகமாக இருக்கு புக் பண்ணால் மட்டும்தான் ட்ரெயினில் உட்காந்துட்டே போமுடியும்பிறகு புக் பண்ணாலும் கூட சம் டைம் நி டிக்கெட் கிடைக்க மாட்டுது அது நின்றுட்டு போகற மாரி தான் சுச்சிவேஷன் உருவாகுது அப்போ என்ன செய்யணும்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டு ஓரளவுக்கு இந்த அன் ரிசர்வ்டு கம்பா அன் ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டுடைய எண்ணிக்கையை கொஞ்சம் அதிகப்படுத்தலாம் இப்போ பார்த்திங்கன்னா முன்னாடி ரெண்டு அன் ரிசர்வ்டு பின்னாடி ரெண்டு அன் ரிசர்வ்டு அவ்ளோ தான் இருக்கு எக்ஸ்ப்ரஸில் அதை வந்து ஒரு நாலு அஞ்சு அப்படி மாற்றிவுட்லாம் முன்னாடி நாலு பின்னாடி நாலு போட்டாங்கன்னா கொஞ்சம் அன் ரிசர்வ்டு அதிகமாக இருந்துதுன்னா கொஞ்சம் ஏழை மக்களுக்கு கிராமப்புறத்துலந்து வர மக்கள்க்குலாம் புக் பண்ண தெரியாது ஸோ மோஸ்ட்டாக சிட்டியில இருக்கிறவங்க நல்லா படிச்சவங்க பெரிய பெரிய கம்பெனியில வேலை பார்க்குறவங்க ரெகுலராக போயிவிட்டு வரவங்க இவுங்க தான் வந்து பார்தான்ம்னா ட்ரெயினில் புக் பண்ணி ரிசர்வ் பண்ணி ஏசி கோச்சுலையும் டூ டயர் த்ரீ டயர் கோச்சுலையும் போயிட்டுருப்பாங்க இங்கே இப்போ நார்மலாக ஒரு கிராமத்துலந்து போகறவங்க ஒரு ப ஃபங்க்ஷனுக்கோ ஒரு அல்ல அவசரத்துக்கு போகறவங்க ஒரு இது மாதிரி போகறவங்களாம் வந்து பார்த்தோம்னா புக் பண்ணிருக்க முடியாது இப்போ அன் ரிசர்வ்டில் தான் போயாகணுன்ற ஒரு சுச்சிவேஷன் உருவாகுது இப்போ அந்த அன் ரிச்ச ரிசர்வ்ல போகும்போது பார்த்தோம்னா டிக்கெட் எடுத்துவிட்டு போனோம்னா அங்கே ஏறவே முடியாதளவுக்கு கும்பல் அங்கே நெரிஞ்சு போய் நிற்கிது காரணம் வட இந்தியர்களோடைய ஆக்கிரமிப்புகள் அதிகமாக இங்கே தமிழ்நாட்டில் வந்துருச்சு அவங்க வந்து அதர் ஸ்டேட்டு போகறதுக்காக அவங்க ட்ரெயினில் போயி தான் ஆகணும் வந்து தான் ஆகணும் அவங்கள போ முடியாது வர கூடாதுனு நம்ம சொல்ல முடியாது ஸோ அப்போ அவங்க அதிகமாக வராங்க அப்படின்னு சொல்லும்போது டிக்கெட் அதிகமாகதான் இருக்கு ஓரளவுக்கு ஒரு ட்ரெயினில் வந்து ரெண்டாயிரம் பேர் போகலாம் அப்படினோம்னா நார்மலாக ரெண்டாயிரம் பேர் போரளவுக்கு ஒரு ட்ரெயினோட கெப்பாஸிட்டி இருக்கு அப்படினா நாலாயிரம் பேர்க்கிட்ட போகறாங்க ட்ராவல் பண்ணுறாங்க ஒரு ட்ரெயினில் அப்படிங்கும்போது அதுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த அன் ரிசர்வ்டு கோச்சிங்கை வந்து அதிகப்படுத்தியாகணும் கிராமப்புறங்களில் லோக்கல் போகற ட்ரெயின் இது பஸ்ஸோடைய நம்பர்ஸை வந்து அதிகப்படுத்தியாகணும் அதிகப்படுத்துறது ரொம்ப நல்லது அதுமாரி வந்து தனியார் வசதி பேருந்துகளுக்கு பர்மிஸன் கொடுத்து இந்த ச டௌன் பஸ்ஸு மினி வேனு இதெல்லாம் வந்து ஓட்டுறத்துக்கு அலோவ் பண்ணணும் அப்புறம் எதாவது இந்த பஸ் ஸ்டாண்டு டூ பஸ் ஸ்டாண்ட் போகறது ரெயில்வே ஜங்ஷன் போகறது இதுக்குலாம் வந்து பார்த்தோம்னா நம்ம அது ஷேர் ஆட்டோவுக்கு வந்து அலோடு ப அதிகமாக இது கொடுக்கணும் ஷேர் ஆட்டோவில வந்து ஃபிக்ஸுடு ப்ரைஸ் பத்துரூவா இருபதுரூவா அப்படின்ற மாதிரி டிக்கெட் வந்து ஃபிக்ஸ்டாக வச்சாங்க அப்படினாதான் அந்த இதெல்லாம் கொஞ்சம் சரி பண்ணுறதுக்கு நல்லாருக்கும் அப்போ தான் மக்கள் பயன்படுத்தலாம் எங்கே பார்த்தாலும் கும்பல் தான் எங்கும் கும்பல் எதிலும் கும்பல் அப்படின்ற மாரி தான் இருக்கு ஸோ இப்போ கிராமப்புறங்கள்லந்து வர பஸ்ஸுக்கலாம் வந்து பார்த்தோம்னா படிக்கட்டில் தொங்கிகிட்டு வராங்க ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்கூல் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸு படிக்கட்டில் தொங்கிட்டு வராங்க பஸ்ஸோடைய படிக்கட்டை தாண்டி பத்து பேர் டா ட்ராவல் பண்ணிட்டுருக்கான் படிக்கட்டில் பஸ்ஸை பிடிச்சிக்கிட்டு ஸோ இதெல்லாம் பஸ்ஸு அன் ஃபார்ச்சுனேட்டாக ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுனா படிக்கட்டில் இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸோடைய வாழ்கையோடைய கே வாழ்க்கை வந்து அவங்க எதிர்காலம் கேள்விக்குறியாக போயிவிடும் இதெல்லாம் நம்ம முன்னெச்சரிக்கையாக முன்னாடியிருந்தே அவாட் தடுக்கறது நம்மளோட கடமை ஸோ இதுக்கு வந்து அரசாங்கம் முழுக்க முழுக்க கவனம் செலுத்தி போக்குவரத்து வசதியை வந்து கொஞ்சம் மேம்படுத்தி கொடுத்தா உண்மையிலுமே ரொம்ப நல்லாருக்கும் ட்ரெயினோடைய ஸ் அன் கம் என்னது அன் ரிசர்வ்டு கம்பார்ட்மெண்ட்டையும் அதிகப்படுத்தி கொடுத்தா ரொம்ப நல்லாருக்கும் பஸ் ஸ்டாண்டை கொஞ்சம் நல்லபடியாக கொஞ்சம் கட்டி கொடுத்து கொஞ்சம் அப்டே ரா ரெஸ்ட் ரூம் பாத்ரூம் சொல்லக் கூடிய அந்த பாத்ரூம் இதெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணி நீட்டாக வச்சுருந்தாங்கன்னா நோய் நோயற்ற வாழ்வு வாழ்றதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும் தேங்க் யூ